நான் ராஜசேகர் பேசுகிறேன் பாலக்கோடு மெயின் ரோடு கீதா தியேட்டர் ஆப்போசிட்லேருந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு ரிசப்ஷன் எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து ரிசப்ஷனுக்காக வந்து பாலக்கோடு வந்து மையூரா ஹோட்டலில் வந்து ஆர்ட்ரு பண்ணுறோங்க பிரியாணி சில்லி சிக்கன்னு அதே போல வந்து ரைஸ்ஸு சாப்பாடு சைவம் சாப்பிடுறவங்களுக்காக சைவம் அப்புறம் ஸ்வீட்டு ஆர்ட்ரு பண்ணுறோங்க அதேபோல வந்து வரவங்களுக்கு வந்து டீ காஃபி வாழைப்பழம் ஸ்வீட்டு பீடா இதலாம் இது பண்ணுறோங்க இதில் இருந்துக்கிட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணதில் வந்து காரம் கம்மியாக போட சொல்லி ஆர்ட்ரு பண்ணிருக்கேங்க அதே மாதிரி சில்லி சிக்கன்லையும் வந்து காரமும் உப்பும் கம்மியாக சரியா போடுங்கள் இதில் வந்து சில்லி சிக்கனில் வந்து காரம் கம்மியாக போட்டு உப்பும் லைட்டா கம்மியாக பாதி கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் ஏனால் வரவங்க வந்து சுகர் பேஷண்ட் அதே மாதிரி ஸ்வீட்லையும் வந்து ஜிலேப்பிலேயும் வந்து ஸ்வீட்யில் வந்து சக்கரை கம்மியாக போட்டு ஸ்வீட் செய்ய சொல்லின்னுக்குறேங்க பாயாசத்துலையும் வந்து சுகர் குறைக்க சொல்லின்னுக்குறேன் டீ காஃபி ஆர்டர் பண்ணதுலையும் ஸ்வீட் வந்து அரை சக்கரை போட சொல்லின்னுக்குறேங்க டீலையும் காஃபிலையும் அதே போல வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ்ஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணதில் சாம்பாரில் வந்து உப்பும் கம்மியாக போட்டுக்கோங்க காரமும் கம்மியாக கொடுங்க ஏனால் வந்து வரவங்க வந்து பெரியவங்க வயசானவங்க அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குணும் அதுகின்றனால் மீதி ரசம் கொ மோரு இதுக்கெல்லாம் வந்து நார்மலாக கொடுங்க அதேமாதிரி மோர்லையும் உப்பு போடாதிங்க நார்மலாக கொடுங்க தயிர் யூஸ் பண்ணும் போதும் தயிருக்கு வந்து உப்பே கொடுக்காதிங்க சுத்தமாக அது வந்து வர பெரியவங்களுக்கு வந்து அது ஒத்துக்காது தயிருக்கு வந்து உப்பு போட்டு சாப்பிட்டாங்கன்னா அது வந்து உப்பு வந்து ரைசாகும் அதே மாதிரி சுகர் போட்டும் தயிர் வந்து சாப்பிடக் கூடாது அதனால் வந்து சுகரும் வந்து தயிருக்கு கொடுக்காதிங்க அப்படினு சொல்லி இது பண்ணிக்கிறேன் வணக்கம்